சொல்லுங்கள் மேடம் செபஸ்டின் ட்ராவல் செஞ்சிலேருந்து பேசுகிறேன் மேடம் சொல்லுங்கள் சரிங்க மேடம் என்ன விஷயம் மேடம் சரிங்க மேடம் சரி சரிங்க மேடம் எத்தனை பேர் போகிறீங்க சரிங்க மேடம் நீங்கள் கார் வைச்சிக்கலாம் மேடம் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அஞ்சு பேருக்கு நல்லா சேஃப் சேஃப்டியாக இருக்கும் மேடம் உங்களுக்கு வந்து இல்லை மேடம் நம்ம இப்போ தான் உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ ஸ்ரீரங்கம் ப்ளஸ்ஸு வேறு எங்கனால் போகிறீங்களா மேடம் ஸ்ரீரங்கம் வேறு எங்க பக்கத்தில் போகிறீங்களா கல்லணைக்கு போகிறீங்களா மேடம் சரிங்க மேடம் நீ இப்போ இங்கே வந்து நீங்கள் அங்கேருந்து போனோம்னா நம்பக்கு முந்நூறு கிலோ மீட்ரு ஆகுது மேடம் சரிங்க மேடம் நீங்கள் ஒ ஒரு நாள் வாடகையே எடுத்துக்குங்கள் அதான் மேடம் நீங்கள் வந்து ஒரு நாள் வாடகை எடுத்துக்குங்க வாடகை வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ட்ரைவர் பேட்டா வந்து ஆயரம் ருபாய் ஆகுது மேடம் டோல்கேட்டு டீசல்லாம் உங்களுது மேடம் இந்த இப்போ ட்ரைவருக்கு டீ சாப்பாடு எல்லாமே நீங்கள் பார்த்துங்க மேடம் இல்லைங்க மேடம் இது வந்து நம்பளுக்கு பொ எல்லாருக்குமே பண்ணுறது தான் மேடம் இப்போ நமக்கு ட்ராவல்ஸ்னாவே எல்லாமே சே ட்ரைவருக்கு சாப்பாடு பேட்டா ப்ளஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கறது தான் மேடம் இது பொதுவான விஷயம் தான் இது வந்து நீங்கள் வந்து நான் குறைக்க முடியாது மற்றபடி நம்ம வாடகைலாம் ஏதாவது குறச்சி பண்ணலாம் மேடம் சரிங்க மேடம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்பதிவு கூட எவ்வளோ மேடம் அதான் மேடம் இப்போ வந்து நாள் வாடகை ப்ளஸ்ஸு ட்ரைவருக்கு பேட்டா வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா ஆகும் மேடம் நீங்கள் இப்போ எத்தனை நாளாக அங்கே போ டூர் போ இருக்கலான்னு அங்கே இருக்கற மாதிரி இது ப்ளான் பண்ணிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரி ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி ஐந்நூறுபா வருது மேடம் சரிங்க மேடம் நீங்கள் வேணால் இன்னக்கு புக் ப முன்பதிவு வேணால் பண்ணுற என்னங்க மேடம் ஆமாம் மேடம் டீசல் உங்களுக்கு டோல்கேட்டு உங்களுது மேடம் இப்போ நான் வந்து வண்டி வாடகை மட்டும் தான் மேடம் ஆயிரத்தி ஐந்நூறு சரிங்க மேடம் நீங்கள் வாங்க ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணிருக்கிறீங்கள் உங்களுக்கு குறந்த ரேட்டில் நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் நீங்கள் இன்னக்கு புக்கை முன்பதிவு பண்ணுறதுனா கூட பண்ணிங்க இல்லை நேரில் வந்து பேசுகிறதுனாலும் பேசுங்கள் மேடம் இப்போ எங்களுக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் கல்லணத்துலையும் எங்களுக்கு தெரிந்த ரூம்லாம் இருக்குது ஹோட்டல்லாம் இருக்குது உங்களுக்கு மலிவான ரேட்லே குறந்த ரேட்டில் தரமாக நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் உங்களுக்கு அது மாதிரி ஐடியா இருந்தால் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுங்கள் மேடம் ம் சரிங்க மேடம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல தரமாக நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் சரிங்க மேடம் இப்போ எங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரைவருக்கு சாப்பாடு செலவு எல்லாமே நீங்கள் பார்த்து அதை கரெக்டா பண்ணி கொடுத்துருங்க மேடம் ஆமாம் மேடம் ட்ரைவருக்கு என்ன சாப்பாடு செலவு என்ன மூணு வேளை சாப்பாடு தான் கொடுக்கப் போகிறீங்க ஆமாம் மேடம் எல்லாருக்குமே பொதுவாக இது ட்ராவல்ஸ்னாவே எல்லாமே அப்படி தான் மேடம் பண்ணுறது நீங்கள் வாங்கோ நான் அது நீங்கள் ட்ரைவருக்கெல்லாம் பண்ணிடுங்கள் முறப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிடுங்கள் நான் உங்களுக்கு உங்கக் கூட வாடகையில் நானு குறை எதனால் குறத்து நீங்கள் வாங்க ஏழாயிரத்தி ஐந்நூறுபா ஆகுது நீங்கள் வாங்க ஆயிரத்தி ஆறாயிரத்தி எட்நூறுபாய்க்கு நான் பண்ணிக் கொடுக்குறேன் மேடம் நீங்கள் நல்ல சிறப்பாக போயிட்டு வாங்க சரிங்க மேடம் மிக்க மகிழ்ச்சி மேடம் சரிங்க வாங்க நேராக வாங்க நாளைக்கு கூட வாங்க நீங்கள் நேராக வந்து கூட நேரில் பேசிக்கலாம் மேடம் சரிங்க மேடம் மிக்க மகிழ்ச்சி மேடம் சரி